அப்போதிருந்து இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணுற முக்கியமான சமையல்னால் அப் இடியாப்பம் இட்லி தோசை இந்த மாதிரி நிறைய ஃபுட்டெல்லாம் அது அப்போதிருந்தே பண்ணிகிட்ருக்காங்க புட்டு மாவு இடியாப்பம் கொழுக்கட்டை இந்த மாதிரி இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் அப் அப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆனது இப்போ ரேராக தான் கிடைக்கிது ஸோ இது வந்துட்டு அப்போயிருந்து இப்போ தலைமுறையாக நாங்கள் செய்கிற ஒரு ஃபுட்டு வேறு என்ன ஸ்வீட்ஸெல்லாம் பூந்தி இந்த மாதிரி